இந்தியாவில் ஃபேஷன் நடக்குது ஆனால் பெண்களுக்கு சேலை தான் அழகு எங்கள் நாட்டில் நாங்கள் சேலை கட்டுறத தான் விரும்புவோம் சேலை தான் ரொம்ப அழகு வீட்டுக்கு பிள்ளைகளு பெரிய பிள்ளைகள் ஆகிர்ச்சினா அந்த பிள்ளைகளுக்கு சேலை கட்டி தான் அழகு பார்ப்போம் மற்ற பெண்களுமே சேலை அது தான் ரொம்ப அழகு நாங்கள் ரசிக்கிறது சேலைய தான் ரசிக்கிறது இந்தியாவில் நாங்கள் சேலை தான் ரொம்ப விரும்புவோம் சேலைய தான் ரசித்துக்கொன்டே இருக்கிறோம் இனிமேல் வர்ற தலை முறையும் அந்த சேலை கட்டினா அழகா இருக்கும் மற்ற ட்ரெஸ்ஸைய விட அது அநாகரிகமான ஒரு ட்ரெஸ் மாதிரி எங்களுக்கு தோணுது சேலை தான் எங்களுக்கு பிடிச்ச ஒரு அருமையான உட அதனால நாங்கள் அதை